ஆ சொல்லுங்கள் நீங் நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீங்க அப்படிங்களா சரி நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அப்படிங்களா சரி சரி சரி ஆனால் இப்போது வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் எடுக்கலை அடுத்த வாரம்தான் இன்ட்ரிவ் வச்சுருக்கோம் பார்த்துக்கங்க ஆனால் இது வந்து மதுரையில் இருக்குது இந்த கம்பெனி வந்து சரிங்களா நீங்கள் வந்தாலும் வந்து நீங்கள் வந்து டெய்லியெல்லாம் அப்படி போய்விட்டு வர முடியாது ஹாஸ்டலில் தங்கிதான் நீங்கள் இருந்து ஒர்க் பண்ண முடியும் சரிங்களா சேலரி வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாகதான் கொடுப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்க்க வேலை பார்க்கா உங்களுக்கு போனஸ்ஸு அதுக்குப்பிறகு பார்த்தீங்கன்னா சம்பளத்தையும் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் கூட்டிடுவோம் சேலரி வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட்டிங்கில் வந்து இருவதாயிரம் ருபா கொடுப்போம் பார்த்துக்கங்க அதில்தான் நீங்கள் வந்து நீங்கள் சமையல் சாப்பாடுக்கு எல்லாமே பார்க்கணும் ஒரு மினிமம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சா இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் கூட்டுவோம் சரிங்களா உங்களுக்கு அது வந்து எப்படின்னா நாங்கள் ஆட ஆ நாங்கள் வந்து கேட்டுவிட்டு நான் இதுக்கு மேலே இருக்கவங்கக்கிட்டே கேட்டுவிட்டு நான் சொல்கிறேன் ஏன்னால் இப்போ இருக்கறவங்களுக்கு கூட இந்த சேலரி தான் போட்டிருக்காங்க அதனால் வந்து நான் இதுக்கு மேலே இருக்கறவங்கள்ட்ட கேட்டுவிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதாவது கோர்ஸ் எதுவும் படிச்சுருக்கீங்களா அப்படிங்களா சரி சரி உங்களுடைய சர்ட்டிவிக்கெட் எல்லாமே வந்து நீங்கள் கொண்டு வாங்க அடுத்த வாரம் சரிங்களா அடுத்த வாரம் நீங்கள் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இன்ட்ரிவ் இங்கே எடுப்பாங்க எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போது வந்து ஜாயின் பண்ணணும் என்ன ஏது சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து மினிமம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவைதான் நீங்கள் வந்து வீட்டில் போய் பார்க்கறாப்ல இருக்கும் ஏன்னால் இது ரொம்ப ட்ராவல் அதிகம்னால அதிகமாக வந்து நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது அதை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு சாப்பாடு எல்லாமே மதியம் இங்கே கொடுத்துருவோம் இங்கே காலையிலையும் நைட்டுக்கும் வந்து நீங்கள் சாப்பாடு வந்து மதியம் இங்கே பண்ணுவாங்க அப்போ நீங்கள் காலையிலையும் நைட்டுக்கும் வந்து நீங்கள் வெளியில்தான் பா பார்த்துக்கர்ணும் ஆமாம் சரிங்களா தங்குகிறதுக்கு வந்து இப்போ எல்லாமே ரூம் எடுத்து தங்குகிறாங்க நிறைய பொண்ணுங்கள் எல்லாமே தங்கியிருக்காங்க நீங்கள் இல்லை எனக்கு தனி ரூமு தான் வேணுன்னால் நீங்கள் தனியாக தங்கிக்கலாம் இல்லை நாங்கள் பொண்ணுங்களுடையே சேர்ந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் நீங்கள் சேர்ந்து ஷேர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ம் ம் ஆ சரிங்க மேம்

ஆ ஆமாம் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துருவோம் அதுக்கு வந்து நாங்கள் காசு எடுக்க மாட்டோம் பார்த்துக்கங்க அது கம்பெனியிலேருந்தே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காலையிலையும் மதியமும் அந்த அந்த பொண்ணுங்களோடு சேர்ந்து நீங்கள் சமைத்து சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா நீங்கள் அடுத்த வாரம் ஆ நீங்கள் அடுத்த வாரம் உங்களுடைய சர்டிவிக்கெட் எல்லாமே நீங்கள் கொண்டு வாங்க நாங்கள் கொண்டு வந்து உங்களை பார்த்துக்கிட்டு நாங்கள் எடுத்துக்கிடுதோம் சரிங்களா ஆ சரி சரி வச்சுர்ட்டுமா ஆ